வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் பார்த்தின்னா கலாச்சாரம் வந்து வேறெலாம் எதுவும் இல்லை மொழி உணவில் தான் மொழி உணவு உடையில தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அரசியல் தான் இப்போ எல்லாத்திலயும் நடந்துகிட்ருக்குது அரசியல் தான் அரசியல் வந்து இப்போது ரீசண்ட்டாக கூட வ வட இந்தியாவில் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்காக அவ்வளோ பிரச்சனை போச்சு ஆனால் தென் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து மொழியாலயும் சரி மதத்தாலையும் சரி அரசியல்லாலயும் சரி பார்த்திங்கன்னா எல்லாத்திலயும் ஒன்றாவே இருக்கிறாங்க தென் இந்தியாவில் ஆனால் வட இந்தியாவில வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது வட இந்தியாவில வந்து அரசியல் வாதிங்க ஃபுல்லாக ஆட்சி பண்ணி அவங்களை வந்து அடிமையாக்கி வச்சின்னு இருக்கிறாங்க இப்போ வந்து வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மதத்துக்கு அரசியலுக்கு அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்க வந்து மொழிக்கு ஏற்ற மாதிரிதான் ஆளுங்களை தேர்ந்துடுக்கிறாங்களே தவிர அவங்களை வந்து அவங்க யார் வந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறது இல்லை எந்த ஒரு சீஃப் கெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து சீஃப் கெஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா இது மொயாழில வச்சு ஜாதியால வச்சு தான் வராங்களே தவிர மக்கள் வந்து சரியான ஆளாக தேர்ந்தெடுக்க மாட்டேறாங்க வட இந்திய ச வட இந்தியா சைட்ல அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது ஆனால் தென் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை தென் இந்தியாவில் இளைஞர்களும் சரி பெரியவங்களும் சரி ஆளுங்கள் இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்கள் அப்படின் நினைச்சிதான் ஓட்டு போட்டு அரசியல்ல வந்து இதுமாரி வளர்த்துனு இருக்கிறாங்க அதனால் தென் இந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் இது தான் முக்கிய வேறுபாடாக இருக்குது